கிராமபுறத்தில் வந்து விவசாயி நிறையவே சாவல்களை எதிர்கொள்கிறான் ஏதாவது வந்துட்டு ஒரு வருஷம் வந்து நம்ம பயிர்கள் விளவிச்சிட்டு மழை இல்லைனா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நிதி ஆதரவும் அவ்வளோக்கு கிடைக்கிறது இல்லை கடன் வாங்கினாலும் வந்து மற்றவன் எவ்வளவோ கடன் வாங்கினாலும் சரி விட்டுடுறாங்க அமைதியாக இந்த விவசாய கடன்னாலேயே வந்து நிறைய இறந்து போகிறாங்க அதனாலா நிறைய பிரச்சனை வருது வானிலை மாற்றம் வானிலை வந்துட்டு மழை இல்லாததனால நிறைய பிரச்சனை வறட்சி ஏற்படுறதுனால எந்த பயிரும் விளையலேனா வந்து விவசாயி நிறைய பிரச்சனையை ஏற்கொள்கிறான் அது வந்துட்டு கடன் அடைக்க முடியாமல் போகுது நாம் வங்கியில் வாங்குகிற கடன்லாம் அடைக்க முடியாது போது நம்ம என்ன உதவி பண்ணலாம்னா அவங்களுக்கு இப்பெல்லாம் வந்து என்ன வந்து விவசாய பயிற்சி கொடுக்குறாங்கன்னா நூறு நாள் வேலை மக்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கல்லாம் வந்துட்டு இப்போது கிராமபுறத்தில் போய் விவசாயம் பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு இப்போ நிறைய ஒரு உதவி வந்துருக்கு அதனால் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இதனால ஆளுங்க வச்சா அவங்களுக்கு அதுக்கு கூலி தரணும் அதனால் வந்து விவசாயிக்கு இங்கே நூறு நாள் வேலை மக்களை வந்து அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறதுனால அரசு வந்து நிதி வழங்கிட்டு இலவசமாக கிராமபுறத்தில் இருக்க விவசாயிக்கு கொடுக்குறதுனால அந்த விவசாயிக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இதெல்லாம் வந்து அரசுக்கு ரொம்பவே நன்றி செலுத்தனும் அப்புறம் தொழில்நுட்பமாக வந்து உதவி வந்து மோடிஜி வந்து காட்டு காசு ரெண்டாயிரம் ரூபாய் அதெல்லாம் போடுறாங்களே அதெல்லாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது விவசாயிகளுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் வந்து விவசாயிகளுக்கு நம்ம தான் பார்த்துக்குணும் ஏன்னா சாப்பாடு வந்து இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது அதை கொண்டிட்டு வர்றவங்களே விவசாயிகள் தான் அவங்களுக்கு வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒன்று கூடி உதவி பண்ணுறதுனால வந்து நல்லா வந்து பயிர்கள் விளைவிச்சி தானியங்கள் எல்லாத்தையும் விளைவிக்கிறதுனால எல்லா மக்களும் வந்து நன்மை பெறலாம் அதனால பலன் பெறலாம் வேறு எதுலேயுமே நம்ம வந்து பலன் பெற முடியாது